முதல்ல நான் பைக்கில் போகிறதுக்குக் காரணம் எங்கள் வீட்டிலேருந்து கடைக்குப் போகிறதுக்காக தான் நான் முதல்ல பைக்கில் போகணுன்னு நினச்சேன் அப்பறம் பைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கணுன்னு நினச்சேன் அப்புறம் பைக்கு கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறமா நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் பைக் ஓட்ட பைக்கெல்லாம் வார வாரம் எடுத்துட்டு நாங்கெல்லாம் டூர் போக ஆரம்மிச்சோம் டூர் போக ஆரம்மிச்சிது போனால் அங்கே ஒன் ஒரு வீக் ஃபுல்லாக டூர் சுற்றிப் பாத்து தான் திரும்பி வீட்டுக்கு வருவோம் இங்கேயிருந்து டெல்லி அங்கே அது வரையும் போகணுன்னு நாங்கள் ப்ளான் பண்ணி போயிட்டு வருவோம் இங்கேயிருந்து கேரளா கர்நாடகா ஆந்திரா இங்கெல்லாம் போயிட்டு வரணும் ராமேஸ்வரம் நாங்கல்லாம் ஒரு தடவை ஒன்றா கிளம்பி பைக்கில் போயிட்டு அங்கே ரெண்டு நாள் தங்கி நாங்கள் அங்கேயிருந்து கிளம்பி மறுபடியும் ஊருக்கு வந்தோம் அதுக்கப்பறம் வேளாங்கண்ணிக்கி நாங்கள் பசங்கள் எல்லாம் சுற்றிட்டு திண்டுக்கல் அந்த சைடெலாம் போய் சுற்றிப் பார்த்துட்டு அப்படியே வேளாங்கண்ணி போயிட்டு ஒரு வாரம் ஒரு ரூம் எடுத்து நாங்கல்லாம் ஒன்றா தங்கி சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு செலவு வந்தோம் ஆளுக்கு ஒரு ஆளுக்கு ஐயாயர ருபா ஆச்சு மொத்தமாக சேர்த்து நாங்கள் ஒரு பத்து பேர் போயிருந்தோம் அம்பதாயர ருபா பெட்ரோல் இதெல்லாம் சேர்த்து அறுவதாயர ருபா எடுத்துட்டுப் போனோம் அப்புறம் ச அறுவதாயர ருபா செலவு பண்ணிட்டு அங்கேயிருந்து திரும்பியும் சுற்றிட்டு பெரம்பலூர் வந்து பெரம்பலூர்லேருந்து எங்கள் ஊருக்கு வந்தோம் அப்புறமா பைக் பைக் ரெடி பண்ணுறதுக்காகவே நாங்கள் ரெண்டு மூணு லட்சம் செலவு பண்ணுவோம் பைக் வாங்கினா ஒரு நல்ல மாடர்ன் பைக் ஃபாஸ்ட்டாக போகிற பைக் தான் வாங்கணும் சொல்லி நான் பைக்கு வாங்கினேன் அந்த இதுக்கப்புறமா அந்த பைக்கு ஃபுல்லாக மாடிஃபைஸ் ஸ்டிக்கரிங்லாம் பண்ணி அந்த பைக்கு செமையாக ரெடி பண்ணிணேன் அதுக்கப்புறமா ஒரு ராயல் என்ஃபீல்டு எங்கள் அண்ணன் வாங்குனார் அதுக்கு அடுத்து அந்த ராயல் என்ஃபீல்டு பைக்கை ஓட்ட ஆரம்பித்தேன் அது ஓட்டினதுக்கப்பறம் அந்த பைக்கு நான் வச்சிருக்கிற பைக்லேருந்து எங்கள் அண்ணன் பைக்குக்கு மாறி அப்பறம் எங்கள் அண்ணன் பைக்கை எடுத்துட்டு டூர் போனோம் அடுத்து இந்தத் தடவை லாங்காக போகணுன்னு சொல்லிட்டு நியூ டெல்லி போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் நியூ டெல்லி போகிறதுக்கு ஆளுக் மொத்தமாக ஒன் லேக் முடிவு பண்ணி எடுத்துட்டுப் போகிறோம் ஸ்டே பண்ணிட்டு வர்றதுக்காக அப்பறம் நாங்கல்லாம் திருப்பதி பைக்கிலையே போயிட்டு வந்தோம் அதுக்கு அடுத்தது கன்னியாகுமரிலேருந்து பாம்பன் பாலத்து வரையும் போயிட்டு அப்படியே ஒரு சுற்று சுற்றிட்டு நாங்கள் எல்லோரும் திரும்பி வந்தோம் பசங்கள் நாங்கள் ஒரு பத்து பேர் பத்தில் ஒரு ஆறு பேருக்கிட்ட பைக் வச்சிருக்கோம் நாங்கள் எல்லாம் அப்படியே ஒன்றாப் போயிட்டு ஜாலியாக போயிட்டு வந்தோம் பைக்னால் எனக்கு ரொம்பப் பிடிக்கும்